அந்த காலத்தில் வந்து நவீன இதில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் உட்காந்துட்டு வந்து பாட்டு பெண்களே வந்து பாட்டுகள் பாடுவாங்க கும்மியாட்டம் இன்னிக்கு வந்து நவீன முறை ஆகிடங்காட்டி இன்னிக்கு என்ன பண்ணாலும் ஆர்கெஸ்ட்டா எடுத்தால் பாட்டு கச்சேரி எடுத்தால் ட்ரம்மு வாசிக்கிறாங்க இன்னிக்கு எல்லாம் வந்து காலங்கள் அப்படி மாறி போச்சு அன்னிக்கு பாரம்பரியா இருக்கையில் அன்னிக்கு அப்படி இந்த காலத்தில் வந்து இப்படி ஆகிடுச்சி இதே வந்து உங்களுக்கு நவீன முறைக்கு எடுத்துகிட்டா எல்லாம் வந்து நாங்கள் ஒரு சாமியே கோ ஒரு நோம்புயே வருது சாம்பார் ரசம் பொரியல் இன்னிக்கு வந்து என்ன அப்படின்னால் நோம்புகள் வந்தால் கறி மீன் மட்டன் சிக்கன் முட்டை அதையெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க எங்களுக்கு வந்து பாரம்பரியா இருக்கிறது வந்து சாம்பார் ரசம் பொரியல் இன்னிக்கு காலங்கள் வந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க